அந்த காலத்திலலாம் வந்து கேமரா வந்து மூடி போட்ட கேமரா மாதிரி தான் இருக்கும் அதிலலாம் வந்து வீடியோவெலாம் எடுக்க முடியாது ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும் அதை அப்போ அவங்க எடுப்பாங்கள் அதில் போட்டோ எடுத்து பார்த்துருக்கோம் அவ்வளோ தான் ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ மொபைல்லையே வந்து வீடியோ எடுக்கலாம் நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன் போட்டோவும் எடுக்கலாம் அதில் வீடியோ எடுத்து நம்மளே உடனேக்கு உடனே பார்க்கலாம் இப்போ வந்து மொபைல்ல இப்போயும் கேமராவில உடனே வீடியோ எடுத்து அதையும் பார்க்குறமாரிலாம் இப்போ இருக்குது ஆனால் அப்போ அந்தமாதிரி கிடையாது இப்போ தான் அந்தமாதிரிலாம் நிறைய வீடியோ எடுத்து நான் அதெல்லாம் மொபைல்ல போட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் ஆனால் போட்டோவெலாம் வந்து அப்போது தான் போட்டோ கேமரா இந்தமாதிரி இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ வந்து மொபைல்லே எடுத்து நம்ம வச்சுக்கலாம் செல்பி மாதிரி எடுத்து போ போ போட்டோ எடுத்து அதை வீடியோ பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோ நிறைய எடிட் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய பேருக்கு அனுப்பலாம் இந்த ம நான் நிறைய எடுத்திருக்கேன் அனுப்பியிருக்கேன் நிறைய பண்ணியிருக்கேன் இப்போ நான் வீடியோ நிறையா எடுத்து அனுப்பியிருக்கேன் நிறையா எனக்கு அனுபவம் இருக்குது